தமிழ் மொழின்றது மக்கள் மத்தியில் ரொம்ப முக்கியமான மொழியாக இருக்குது நம்ம நாட்டில் வந்துட்டு பல வகையான மொழிகள் இருந்தாலும் கூட தமிழ் மொழிங்கிறது சிறந்த மொழியாக நம்ம மக்கள் பா அதிக அளவில் மக்கள் பேசுகிற மொழின் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ்மொழி தான் ஆங்கிலம் வந்து செகண்ட் பார்ட் தான் இருந்தாலும் எல்லா இடங்களிலுமே இப்போது ஃபஸ்ட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லா துறைகளிலுமே வந்து தமிழுக்குதான் வந்து முதல் ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க தமிழ் மொழியில் கல்வி பயின்றவங்களுக்கு தான் வந்து கவர்மெண்ட் ஜாப் கூட அப்ளை பண்ண எல்லாமே வந்து வேலைக்கு வந்து ரெடி பண்ணுறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற மொழிகளை விட தமிழ் மொழிதான் சிறந்த மொழி